ஹலோ அண்ணா பாளையத்துலேருந்து அருண் குமார் பேசுறேண்ணா ஆ எம் பி எம் ட்ராவல்ஸ் தானேண்ணா அண்ணா உங்கள் ட்ராவல்ஸ்லேருந்து நான் இப்போது கோவிலுக்கு போகிறதுக்கு உசரம் கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் அது நான் அவர் ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணேன் ட்ரைவர் ஒன்றும் எடுக்கவும் இல்லை வரணும் சொல்லல வர்லேனும் எதுவும் ஏதாவது ஒன்று சொல்லணும்ண்ணா எதுவுமே சொல்லாமல் அவர்பாட்டுக்கு இன்னும் வராமல் இருக்கார் அதனால நான் கே இதை கேன்சல் பண்ணிடுறேன் ட்ராவல்ஸ் வேணுனா நான் வேறு கேபில் புக் பண்ணிக்கிறேன் என்னண்ணா நான் இப்போது ஒம்போது மணிக்கு நான் அங்கே இருக்கணும் ஆனால் மணி இப்போயே எட்டே முக்கால் ஆகிருச்சி இன்னும் வரவே இல்லை கேபும் வரல எதுவும் வரல நாங்கள் எப்படி கோவிலுக்கு போகிறது டைம்னா டைமுக்கு வந்தால் தானே எடுக்க முடியும் எங்கேயுமே நான் வேறு வேறு கேப் வேறு கேப் புக் பண்ணி கிளம்புறோம் நாங்கள் அந்த ட்ரைவர் ஏதும் ரெஸ்பான்ஸ் எதுவும் குடுக்கல அதனால உங்கள் உங்களுடைய இதை கேப நான் கேன்சல் பண்ணிக்கிறேண்ணா